ஹலோ வணக்கம் சார் ஆ சார் எனக்கு ஒரு ஃபோன் வேணும் நல்ல மாடலாக கொஞ்சம் காட்டுங்கள் எனக்கு ஃபோனை பற்றி ஒன்றும் தெரியாது சார் அவ்வளோதா எங்கள் அம்மாவுக்காக நான் வாங்க வந்திருக்கேன் அவு அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் சார் அதுக்கு நான் பரிசு கொடுக்கணுங்கிறக்காக நான் உங்கள் கடைக்கு வாங்க வந்திருக்கேன் சார் எனக்கு நல்ல மாடலாக கொஞ்சம் காட்டுங்கள் அது வந்து நாங்கள் வந்து ரெ மே எவ்வளோ சார் பதினஞ்சாயிருபாய்க்குள்ள எனக்கு காட்டுங்கள் ஆனால் நான் அதை வந்து ரெடி கேஷாக கொடுத்து வாங்கிக்கிற மாதிரியும் பார்க்குறேன் இல்லைனா இஎம்ஐல வாங்குறதாக இருந்தால் மாதம் மாதம் எவ்வளோ சார் வரும் ஆ ஓ ஓகே சார்

ஆ ஓகே சொல்லுங்கள் சார் ம் ஆ சரி சார் ஆ சரி எ ஆ சொல்லுங்கள் சார் ஆ எனக்கு ப்ளாக்கே தாங்க சார் ஆ சரி ம் எனக்கு மாடல்லாம் எனக்கு தெரியாது சார் நீங்களே எனக்கு ஒரு நல்ல மாடலாக செலெக்ட் பண்ணி கொடுங்க சார் இது வந்து நீங்கள் கா காசு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்களா சார்

இந்த பரிசுப் பொருள்னால் அது வந்து என்ன என்னமாதிரி பரிசுப் பொருள் சார்

ஆ சரி சார்

சரி சார் சரி சார் நான் வாங்கிக்கிறேன் சார் ஆ நன்றி சார்